ஹலோ சுஜா நான் தேவகி பேசுகிறேன்ம்மா நல்லா இருக்கிங்களா சரிம்மா அம்மா நல்லா இருக்காங்க சரிம்மா சரி இப்போ நான் பண்ணாரி கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கேன் நீ அந்த ஓலோ கம்பனியோட அந்த ஃபோன் நம்பர் எனக்கு அன்னிக்கு கொடுத்தில்ல ஆ அதில்தான் கார் புக் பண்ணியிருக்கேன் டிரைவர் எல்லாம் எப்படிம்மா டிரிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படியா டிரிங்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணமாட்டாங்க சரி ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங்கும் இல்லையா சரிம்மா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்களா சரி அதுக்கு ஏதாவது நம்ம பேமெண்ட் பண்ணணுமா ஒ பே வெயிட்டிங் சார்ஜஸ் கொடுக்கணும் சரி சேஃப்ட்டியாக இருப்பாங்களா நமக்கு சரிம்மா சேஃப்ட்டியாக இருந்தால் ஓகே தான் ஏன்னால் நான் மட்டும் தான் போக போகிறேன் அவங்க நம்ம கூட வரப்போ சேஃப்ட்டியாக இருக்கணும் இல்லையா சரிம்மா சரி சரிம்மா சரி நான் அவர்களுக்கு கூப்பிட்டு புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிடுறேன் சரிம்மா சரி சரி வைச்சுருறேன்